தஞ்சாவூர் மாவட்டத்தில் அதிகமா கொண்டாடுறது வந்து தீபாவளிதான் பெரும்பாலும் அதிகமாக நல்லா கொண்டாடுவாங்க அதுக்கு அடுத்தது பொங்கல் பொங்கல் பண்டிகையை ரொம்ப நல்லா கொண்டாடுவாங்க அதுதான் சங்கராந்தி அப்டின்னு சொல்லுவாங்க தீபாவளி பொங்கல் இது ரெண்டுமே வந்து தஞ்சாவூர் மக்கள் ரொம்ப அதிகமா கொண்டாடுறது இதில் வந்து பொங்கல் பண்டிகைதான் வந்து ரொம் தஞ்சாவூர் வந்து நெற்களஞ்சியம் அப்படின்னு சொல்லுவோம் இங்கே வந்து விவசாயம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் விவசாய பூமி இது விவசாயத்தை நம்பிதான் இங்கே நிறைய பேரோடய வாழ்வாதாரமே இருக்குது எல்லோரும் இங்கே தஞ்சாவூர் அப்படின் சொன்னாலே நெல்லுதான் அவங்களோடைய முக்கியமான உணவு நெல் பயிரிடறதுதான் இங்கே இருக்கிறவங்களோட முக்கியமான தொழிலும்கூட அதனாலே பொங்கல் பண்டிகை வந்து ரொம்ப நல்லாவே கொண்டாடுவாங்க அஞ்சு நாள் பொங்கல் பண்டிகை இங்கே கொண்டாடுவாங்க பெ மொதல் நாள் போகி அடுத்தது பொங்கல் மாட்டுப் பொங்கல் அப்புறம் காணும் பொங்கல் இதுமாதிரி வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும் தீபாவளியும் அதேமாதிரி ரொம்ப நல்லா கொண்டாடுவாங்க தீபாவளி சமயத்தில் இங் இங்கே வெ வியாபாரம் வந்து ரொம்ப நல்லாவே நடக்கும் கடத்தெரு அந்த பக்கமெல்லாம் பார்த்தோன்னு சொன்னால் எல்லா விதமான வியாபாரங்களும் துணிக்கடைங்கள் துணிக்கடைங்கள் மட்டும் கிடையாது நகைக்கடைங்க நகை இல்லை நகைகளும் நிறைய வாங்குவாங்க எல்லோரும் அப்புறம் வெடி குழந்தைங்களுக்கு தேவையான பொம்மைங்கள் இந்தமாதிரி வாங்குவது வீட்டுக்கு தேவையான பொருளுகள் கடைத்தெரு அதிகமாக போட்டிருக்குறதுனால வீட்டுக்கு தேவையான பொருளுகள்லாமும் நிறையா அந்த சமயத்துகளில் பெண்களெலாம் போயிட்டு வாங்குவாங்க அதுக்கப்புறம் வேறு தஞ்சாவூர் கோயிலில் வந்து யாகசாலை பூஜை வந்து ரொம்ப நல்லா நடக்கும் நாட்டியாஞ்சலி ரொம்ப நல்லா நடக்கும் எல்லா ஊர்லிருந்தும் வந்து இங்கே வந்து நாட்டியாஞ்சலி பண்ணுவாங்க அது வந்து ஒரு விசேஷமான வெ ஒரு விஷயமாக இங்கே நடக்கும் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லா ஊருகலேருந்தும் புதுசாக நடனம் ஆடுறவங்கள்லேருந்து பெரிய ஜாம்பவான்கள் வரைக்கும் எல்லோருமே வந்து இங்கே அந்த நாட்டியாஞ்சலி நடன விழாவில் பங்கேற்றுக்குவாங்க அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும் அதனாலே இந்த தஞ்சாவூர் பெரிய கோயிலில் குரு பரிகார பூஜைன்னு ஒன்று நடக்கும் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் அங்கேயும் வந்து விசேஷமாக இருக்கும் இங்கே வந்துட்டு ஒரு நம்பிக்கைகள் அப்பிடின்னு சொன்னோம்னாக்கா தீபாவளி பொங்கல் கொண்டாடுறதுதான் உள்ளூர் இது பண்டிகை அப்டின்னு சொல்கிறோம்